நான் டீச்சிங் ஃபீல்ட் வரதுக்கு ஒரே ஒரு ரீசன் மட்டும்தான் அது நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கும்போது என்னோட ப்ளஸ் டூ டீச்சர் லதா மிஸ் அவங்களை வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அவங்க வந்து ரொம்பவே ஜாலியாக ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் பேசுவாங்க ஸ்டூடண்ட் டீச்சர்னு சொல்லிட்டு அந்த பார்ஷியாலிட்டியெலாம் பார்க்க மாட்டாங்க அதே மாரி வந்து படிக்கிற பசங்கள் படிக்காத பசங்கள்னு சொல்லிட்டு அந்த மாரி எதையுமே எந்த பசங்கள்ட்டையுமே காமிக்க மாட்டாங்க வாங்க பசங்களா நல்லா படிங்க நீங்க இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க ஸோ அவங்களை பார்த்து பார்த்து தான் எனக்கு வந்து நானும் அவங்களை மாரியே ஒரு டீச்சர் ஆகணும் அவங்களை மாதிரியே பசங்கள்கிட்ட நடந்துக்கணும் அதே கெப்பாசிட்டியோட நானும் அவங்களை மாதிரியே ஒரு ஃப்ரண்ட்லியாக பசங்கள்ட்ட நடந்துக்கணும்னு சொல்லிட்டு நானும் வந்து காலேஜ் படிக்கும் போதும் சரி எங்கே இருந்தாலுமே நானும் அவங்க எடுத்த அதே ஃபீல்டை தான் நானும் சூஸ் பண்ணி அதே டிகிரியை தான் நானும் படிச்சேன் நான் வந்து ஸ்கூலில் ஜாயின் பண்ணி ஒன் இயர் தான் ஆகுது ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு தான் வந்து கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பொருத்த வரைக்கும் பார்த்தாலுமே வந்து எல்லாருமே வந்து ரொம்ப மெச்சூர்டாக நடந்துக்க மாட்டாங்க ஏன்னா அவங்க எல்லாமே சின்ன சின்ன பசங்க நாலு வயசு பசங்க அஞ்சு வயசு பசங்க தான் இருப்பாங்க இல்லையா அவங்களை வந்து எப்படி இருப்பாங்க ஒரு மெண்டலி சின்ன பசங்களா தான் இருப்பாங்க அந்தளவுக்கு மெச்சூர்டாகவும் நடந்துக்க மாட்டாங்க ஸோ சின்ன பசங்கன்னு பார்த்தாலே அவங்க எப்படி இருப்பாங்க ஒரு குறும்புத்தனமாக ஜாலியாக விளையாண்டுக்கிட்டே அப்படி தான் இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு படிக்கணும்னு ஆசைங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஸோ அவங்க எப்படி இருப்பாங்க ரொம்பவே குட்டி குட்டியாக அழகாக சமத்தாக இருப்பாங்க நம்ம சொல்வதெல்லாம் கேட்டுக்கிட்டு அந்த மழலைத்தனத்தோடையே தான் அவங்க நடந்துப்பாங்க நம்ம என்ன பண்ணணும் நம்ம வந்து மிஸ் அவங்க ஸ்டூடண்ட் பெரிய பசங்களை நடந்துக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கவே கூடாது அவங்க எப்படி இருப்பாங்க ஜாலியாக சின்ன பசங்க தான் விளையாட்டுத்தனமாகவே இருப்பாங்க ஸோ நம்ப அவங்களோட அவங்களா மிங்கில் ஆகிடணும் அப்ப தான் வந்து ஸோ நம்ப மிஸ் நம்மளை மாரியே இருக்காங்க சொல்லிட்டு அவங்களுக்கு வந்து மிஸ் சொல்றதை கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வரும் எல்லா பசங்களுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க இல்லையா ஒருத்தவங்க அமைதியாக இருப்பாங்க ஒருத்தர் சுட்டித்தனம் பண்ணுவாங்க ஒருத்தவங்க விளையாடிகிட்டே இருப்பாங்க சில பசங்க என்ன பண்ணுவானுங்க ரவுடித்தனம் பண்ணுவானுங்க அடிச்சு விட்டுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு எனி டைம் அவங்க வந்து அதே வேலையாக இருப்பாங்க ஸோ அவங்களை வந்து நம்ப அவங்க வழியில் போனால் தான் வந்து மாற்ற முடியும்